நான் இந்த உலகத்துல ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சேன் அந்த இடம் வந்து ஆழ்கடலாகதான் இருக்கும் ஏனால் எனக்கு மீன்கள்னால் ரொம்ப பிடிக்கும் நான் வீட்லையும் மீன் வளர்த்திட்ருக்குறேன் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆழ்கடலில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம டிவிலையெலாம் நிறைய பார்த்துருக்குறோம் ஆழ்கடலில் மீன் இவ்ளோ இப்டி இருக்கும் இவ் இந்த இவ்ளோ நிறங்கள் உள்ள மீன் இருக்கும் மீன் இவ்ளோ பெருசு இருக்கும் அதோட லைஃப்பு மீனை தவிர கடல் குதிரை ஏக ஆக்டோபஸ் அதைமாதிரி ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும் ஸோ அதை அதெல்லாம் எப்படி வாழுது என்ன மாதிரி இருக்குது உள்ளே அப்படிங்கறத பார்க்கறக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு இடத்துக்கு போகணும் இமேஜினரியோ இல்லை நிஜமாவே நடந்தால்கூட சரி நான் ஆழ்கடலுக்கு போகணும்னுதான் ஆசைப்படுவேன் ஸோ ஆழ்கடலில் வேறு என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்னால் இந்த மூழ்கின கப்பல் இன்னும் நிறைய இருக்கும் ஸோ மீனெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஒரு அது அதுக்கு ஏற்ற இடமா மாற்றிக்கும் ஸோ அதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசை ஒவ்வொரு மீனும் ஒவ்வொன்றை டிபென்ட் பண்ணி இருக்கும் ஸோ இந்த கலர்லையெல்லாம் மீன் இருக்கா இப்படியெல்லாம் வாழுறாங்களா ஸோ ஆழ்கடலில் வெளிச்சமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பட் அது எப்படி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணி பார்க்கணும் ஸோ அதனாலதான் அந்த இடத்துக்கு போனால் என்னோடய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுன மாதிரி இப் இப்போ நம்ம வீட்லையே கலர் கலராக நிறைய மீன்கள் வளர்த்திட்ருக்கறேன் ஸோ அ அந்த கலர் கலராக இது இப் இங்கே இருக்கிற மீன்கள் வந்து வேறு ஸோ ஆழ்கடல் இருக்கிற மீன்கள் அது ஒரு வித்தியாசமான நான் டிவிலையெல்லாம் இப்போ நிறைய பார்த்துருக்கேன் ஸோ செடி இருக்கும் ஸோ ஒரு வித்தியாச வித்தியாசமான க்ரியேச்சர் அதாவது ந நம்ம வளர்த்துறதெல்லாம் பார்க்கறக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ அழகே இல்லாமல் ஷேப் இல்லாமல் பட் டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய கலரில் ஒரு வைப்ரன்ட்டாக ஒன்று ஒன்றும் எப்படி சம்மந்தப்பட்டு இருக்குது ஸோ இது அதாவது ஒரு மீன் வந்து இன்னொரு மீனை சாப்பிடும் ஸோ அ அதெல்லாம் எப்படி நடக்குது இந்த எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் தொட்டாலே ஷாக் அடிக்குமாம்மா ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷை பற்றியெல்லாம் தெரியணும் ஸோ அதுக்காக ஆழ்கடலுக்கு போனால் அதாவது என்னோட என்னோட ஆசை அதுதான் ஸோ அதாவது வெளிலையே பார்த்துட்ருக்கறேன் பட் ஆழ்கடலுக்கு போனால் இ என்னோடய ஆசையே நிறைவேறின மாதிரி ஸோ நான் ஆழ்கடலுக்குதான் போகணும்னு விருப்பப்படுறேன்